எஸ் கே பேங்க்லருந்து பேசுகிறிங்களா மேனேஜர்ட பேசணும் இன்னு நான் டுவெல்த்து முடிச்சிவிட்டேன் இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ண போகிறேன் எனக்கு கூடலூர் இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ண போகிறேன் எனக்கு எஜுக்கேஷன் லோன் வேணும் எலக்ட்ரிக் டிபார்ட்மென்ட்டில் ஜாயின் பண்ணுறன் லோன் ஆமாம்ங்க சார் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்ன என்னது சார் ஓகே சார் ஓகே சார் இல்லைங்க சார் ஓகே சார் ஓகே சார் ஓகேங்க சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஒரிஜினல் கொண்டு வரணுமா இல்லை ஜெராக்ஸ் மட்டும் போதுமா ஓகே சார் ஒவ்வொன்லையும் எவ்வளோ ஜெராக்ஸ் கொண்டு வரணும் சார் ஓகேங்க சார் போட்டோ ஏதாவது தேவைப்படுமா ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் நேரில் வரும்போது அப்பாம்மாவை தான் கூப்பிட்டு வரணுமா இல்லை வேறு யாரையா அண்ண வேறு யாராவது கூப்பிட்டு வரலாமா ஓகே சார் இந்தமாரி காலேஜ் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகே சார் ஓகே ஓகேங்க ஓகேங்க ஓகே சார் ஓகே ஓகேங்க இல்லை லோன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே அக்கௌன்ட்டு வச்சுருக்கணுங்களா இல்லை தேவை இல்லையா ஓகே சார் ஓகேங்க சார் அப்புறோம் வந்துட்டு லோன் வாங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களை பார்க்குறன் காலேஜில் வந்து பிரின்சிபல் சைன் வந்து மஸ்ட்டாக வேணும் இல்லையா ஓகே ஓகேங்க சார் ஓகேங்க சார்